ஆ சார் வணக்கம் சொல்லுங்க வீடு கட்டணுங்களா ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரூ ரூம் ஒன்றுங்களா கட்டிவிடலாம் எப்போ ஆரம்பிக்கிறிங்க இந்த மாசங்களா சரிங்க கட்டிடலாங்க மெட்டீரியெல்லாம் வந்து வாங்கி போட்டுருங்க சார் இப்போ மணல் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது மணல் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக போகுது எம்சேண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்க மணலில் போட்டு காட்டுறீங்களா இல்லை எம்சேண்டு போட்டு காட்டுறீங்களா மணல்னா கொஞ்சம் கூட வந்து ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்தாயிரருபா வரும் சார் பத்துக்கு பத்து ரூம்னா வந்து ஒரு ஆயிரம் செங்கல் வாங்கிற மாதிரி இருக்கும் ஆ பத்துக்கு பத்து சிமெண்ட் வந்து ஒரு முப்பது மூட்டை இல்லை ஒரு நாற்பது மூட்டை வாங்கிற மாதிரி வரும் சார் அது அது ஒரு பத்தாயிரம் அது ஒரு இருபதாயிரம் ஒரு அறுபது ருபா எழுபது ருபா ஆயிடும் சார் செலவு காசு அது மெட்டீரியல் வந்து நீங்கள் தான் வாங்கி போட போகிறிங்க நாங்கள் கூலிதான் வந்து வேலை செய்ய போகிறோம் அதனால் வந்து பொருள் நீங்கள் வாங்கி இது பண்ணிடுங்க நீங்கள் இந்த பொருள் வாங்க போகும்போது ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் எதாவது ஒரு ரேட்டு எதாவது கொறைச்சி தர முடியுமா என்னன்னு கேட்குறேன் நான் சிமெண்ட்டு மணல்லாம் கொஞ்சம் செங்கல்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க தெரிஞ்சவர்னு சொல்கிறேன் நான் ரூமுக்கு ஜன்னல் ஏதாவது வைக்கிறிங்களா இல்லை அப்படியே வெறும் ரூம் மட்டும் குடோவுன் மாதிரி கட்டிடுறீங்களா ஜன்னல் வச்சால் தான் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் காற்று உள்ளார போகிறது வரதுக்கு காற்று அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் பத்துக்கு பத்து வந்து நீங்கள் வந்து ஜன்னல் வச்சு வந்து இது பண்ணிடலாம் சரிங்க சரிங்க நீங்கள் என்ன ஏதுன்னு நீங்கள் வீட்டில் முடிவு பண்ணுங்க மணலா எம்சேண்டலானு அதுக்கப்புறம் எவ்வளோ காசு கம்மியில் முடிக்க முடியுமோ பார்த்து பத்துக்கு பத்தில் வந்து ரூம் வந்து கட்டி கொடுத்தடுலாம் அந்த வீடு நான் தான் கட்டி கொடுத்தேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூம் உங்களுக்கு கட்டி கொடுத்தடுறேன் நான் ஆ சரி ஓகேங்க